நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சி மாட்டு வண்டியில போயிருக்கோம் ஆனால் மாட்டு வண்டி பந்தயம் சேவல் சண்டைலாம் பார்த்தது கிடையாது அதெலாம் எதில் பார்த்துருக்கோன்னா மூவிஸ் அந்த மாதிரி இதிலதான் பார்த்துருக்கோம் அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு டேரக்டாக பார்க்கணும் அப்படிங்குற எண்ணம் மாதிரி எண்ணம் வரும் ஆனால் நேராக பார்க்குறதுக்கு முடியாது டிவியில பார்க்கும்போது இப்படித்தான் மாட்டு வண்டி பந்தயமும் சேவல் சண்டைளாம் போடுவாங்க அப்படிங்குறது வந்து ஒரு இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்ல இன்ட்ரஸ்டாக இருக்குமே அப்படிங்குற மாதிரி தோணும் அணிமல்ஸ் சண்டைஸ்லாம் எதுவுமே எதுவுமே வந்து டேரக்டாக பார்த்தது கிடையாது எல்லாமே வந்து மூவிஸில் அப்புறோம் இந்த மாதிரி மூவிஸ்லயும் இந்த அணிமல்ஸ் சேனல்ஸில் பார்க்குறது மட்டுந்தான் பார்த்துருக்கோம் மாட்டு வண்டியில ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சி ஒன் டைம் தான் போயிருக்கேன் ஆனால் அதுக்கு அப்புறமும் எனக்கு மாட்டு வண்டியில போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ எப்படி மாடுலாம் வச்சு வந்து பந்தயம் பண்றாங்க அப்டிங்கிறத வந்து நேராக பார்க்கணும் அப்படிங்குற மாதிரி ஆசை ஆடு முட்ட விட்டு சண்டை போடுவாங்க அதெல்லாம் வந்து நேராக போய் பார்க்கணும் அப்படிங்குற இதெல்லாம் அதலான் ரொம்ப கிராமமாக இருக்கிற இடத்துல போய் பார்க்கணும் ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி போறதுக்குலாம் இடம் இல்லை ஸோ நாங்கள் டிவிலையும் டிவியில பார்க்குறது மட்டும் அப்புறோம் அணிமல் சேனல் போடுகிற சண்டைகள் மட்டுந்தான் பார்ப்போம்